ஹலோ சொல்லுங்க மேடம் ஆமாம் சொல்லுங்க ஆ ஓ ஆ ஓகே மேம் கிடைக்கும் மேம் வர்ற சண்டே மேரேஜ்ஜூங்களா ஆ கிடைக்கும் மேம் காய்கறிகள் எல்லாமே இதில் இருக்குதுமா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் வந்து மொத்தமாக ஹோல் சேல்லாகவே கொடுப்போம் மற்றபடி கிலோ ஐம்பது ரூபாய் மேடம் தனியாக ஹோல் சேல் பண்ணணுனா அதில் ஒரு ஃபிஃப்டின் ருபீஸ் லெஸ் பண்ணுவோம் ஆ ஓகே மேம் ஓகே ஓகே மேம் உங்களுக்கு காய்கறிகள் ஃப்ரைடே வேணுங்களா நான் இங்கே இருக்கிற காய்கறியும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் நீங்கள் வெட்னெஸ்டே வெட்னெஸ்டேவே வந்து வாங்கினா கூட நீங்கள் ஃப்ரைடே இது பண்ணுறதுக்கு கரெக்ட்டாகவே இருக்கும் மேம் ஹோல் சேல்லாகவே வாங்கினாலே ம் ஓகே ஆ ஓகே மேம் பார்க்கலாம் ஆ ஓகே மேம் வெள்ளிக்கிழமை வாங்கிக்கோங்க மேம் ஆ உங்களுக்கு கண்டிப்பாக லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த அட்ரெஸ் உங்கள் நேம் சொல்லுங்க ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ இந்த இதுதான் என் மொபைல் நம்பர் கடை நம்பர் எல்லாமே இந்த நம்பர் தான் நீங்கள் மெசேஜ்ஜாக கூட போட்டு விட்டுர்லாம் நாங்கள் பார்த்துப்போம் ஆ கால் பண்ணிவிட்டு வாங்க சரி ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் வாங்க